எங்க பகுதியில் விளையாடும் விளையாட்டுகள் வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பாலு வாலிபால் இங்கே நிறையா பசங்கள் வந்து விளாடுவாங்க மாணவர்கள் வந்து அவங்களுக்கு இப்போ இது வந்து இப்போ இருக்குற ஜென்ரேஷன் வந்து ஃபோன்தான் அவங்க இம்பார்ட்டண்ட் தராங்க ஆனால் இப்போ விளையாட்டுனு சொன்னால் ஆனால் நிறைய பேர் மாணவர்கள் வருவாங்க முக்கியமாக ஃபுட்பால் கிரிக்கெட் இது விளையாண்டா நிறையா மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக பங்கேர்த்துப்பாங்க இதே மற்ற இடங்களில் வந்து வேறுபாடுனால் இங்கேருந்து எப்போனாவுது நேஷ்னல் டிஸ்டிக்கி ஸ்டேட்டு இந்தமாதிரி ஸ்கூல் மூலயமா போயிருக்காங்க நிறையா மாணவர்கள் அவங்க அவங்க திறமையை இங்கே இங்கே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இந்தமாதிரி வெளி இடங்கள் போய் விளையாடறதுக்கும் நிறையா பரிசுகள் வாங்கினு வந்திருக்காங்க நல்ல பேரும் கிடைச்சிருக்கு